இப்போ கிராமப்புறம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே வசதி எதுவும் போய் சேரதில்லை கவர்மெண்ட் சைடுலேருந்து பண்ற உதவியும் அங்கே போய் சேருதா என்னான்னும் பார்க்கவும் மாட்டுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாரும் இப்போது உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் எல்லாம் லஞ்சந்தான் வாங்கிட்டு எல்லா எல்லா தொழில் துறையிலேயுமே லஞ்சந்தான் வாங்குகிறாங்க இப்போ அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் அவ்வளோவோ ஒழுங்காக இருக்குறதில்லை உட்கிராமன்றதனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அங்கே வசதி போய் சேருதா முதலமைச்சர் எதுவும் கண்டுக்க மாட்டறாரு அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் யாரும் லஞ்சம் வாங்காமல் அவங்க தொழிலை ஒழுங்காக பார்த்தாங்கனாலே எல்லா வசதியும் அவங்கவங்களுக்கு போய் சேர்ந்துரும் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராமப்புறம் உட்கிராமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் அங்கே போக்குவரத்து வசதியும் இல்லை அன்றாட வாழ்க்கையில் அவங்க சாப்பாட்டு உணவுக்கு எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு வந்து இருக்கதான் செய்யுது அவங்க ச இப்போ சமைக்கணும் அரிசி வாங்க எதாக இருந்தாலும் டவுன் சைடு தான் வர வேண்டியதாக இருக்குது போக்குவரத்து வசதியும் கிடையாது அதனால் எல்லா மக் உட்கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் நடந்துதான் செல்கிறாங்க ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்க மாட்டேங்கிது எந்த லைட்டு வசதியும் இல்லாதனால் நைட்டில் வந்து வெளிலல்லாம் போக முடிகிறதில்ல அப்படியே போனாலும் பாம்பு பூச்சி எல்லாம் கடிச்சிறதனால் சுகாதார துறையும் சரியில்லை ஹாஸ்பிடலுக்கும் அவங்க வெளில தான் வர வேண்டியது இருக்குது அங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோவா அங்கே மருந்துலாம் இருக்கிறதில்ல அதனால் அவங்க யாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலை நம்பி அங்கே போகிறதில்ல எல்லாம் வெளில தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டுருக்காங்க இப்போது ஒரு எமர்ஜென்சி ஒரு பாம்பு கடித்துட்டுனாலும் அங்கே உள்ள ஹாஸ்பிடலில் போய் பா பார்த்தாக்கா அங்கே அதுக்கான மருந்து இருக்க மாட்டேங்குது அதனால் எல்லாம் பத்து மைல் பதினாறு மைலுண்ட்டு தாண்டி தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட்டு அதுக்காட்டியும் வரதுக்காட்டியும் சில பேருலாம் இறந்துலாம் போகிடுறாங்க அதனால் அங்கங்கே ஹாஸ்பிடல் துறையில் எல்லா மருந்தும் எல்லா நோய்க்கும் அந்த ஊர் சைடு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்தந்த ஊர் சைடுக்கு அது அதுக்கு தேவையான மருந்தை அங்கே இருந்ததுன்னா மக்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் எல்லாத்து துறையிலுமே இப்போ லஞ்சம் வாங்குகிறாங்க இப்போ நமக்கு இந்த பிரச்சனை நடக்குது இதுக்கு தீர்வு வேணுன்னு நம்ம போயிட்டு ப்ரெஸிடென்ட்டெல்லாம் கேட்டாக்க அவர் வந்து அந்த பிரச்சனையை உடனே தீர்க்கணும் அதுக்கான தீர்க்க வேண்டிய செயலை செய்யணும் அவர் மேற்கொண்டு யாருகிட்ட சொல்லணுமோ அதை சொல்லி அதை சரி பண்ண வைக்கணும் இப்படி பண்ணால் தான் நம்ம நாடும் வளர்ச்சி அடையும்